நான் சின்ன வயசில் நீச்சல் அடிக்க கற்றுக்குறதுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் இப்போ உங்களுக்கு நினைவு கூறுறேன் சிறு வயசில் எல்லாம் இப்படி போய் கிணத்துல போன உடனே நாம்ப அடிக்க முடியாது பையங்களோட தான் போவோம் அந்த சொரைக்காய்ங்கிறது எல்லாம் கட்டிட்டு போவோம் வளவிட்டே அப்றம் சும்மாவே போவேன் அதில் எல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லை அது போக இந்த ஆற்றங்கிறாங்கள ஆற்றுக்கு போவோம் அதில் நாலஞ்சு பையங்க போனால் தண்ணி வந்துடும் போகாதேனா போவான் ஒருத்தன் அப்றம் மறுபடியும் அவனை பிடிச்சி இழுத்து வந்து வழுக்கி இழுத்துனு போகும் மறுபடி செடி மரம் மட்டைகளை பிடிச்சிட்டு வருவோம் அப்றம் அதுக்குமேல் நாங்கள் ஒரு கயற்றை கட்டி இழுத்து அதில் ஒரகல்லியே பார்த்து அப்றம் பழகிக்கிட்டோம் அப்றம் அது மாதிரியெல்லாம் இருக்குது